பரவாயில்லப்பா பத்திரமா வந்து சேர்த்திட்ட அங்கே ரோடு மோசமாக தான் இருந்ததது குண்டு குழி இல்லாமல் ஏறி இறக்காம ஒரே கு நல்லா பாதையிலே வந்து வீட்டுக்கு வந்து சேர்த்தி விட்ட ஆ நல்லா இது பரவாயில்லியே இந்த நல்ல டிரைவரராக இருக்கிறியே பார்த்தாலே எனக்கு பிடி நீ பிடிச்சிதப்பா இந்த பாட்டு கீட்டெலாம் போட்டு வந்துகிட்ருக்க நேரத்திலே சாமி பாட்டெலாம் போட்டு வந்திருக்கற நல்லா கேட்டேன் ஆ சரி ஞா நான் எதுக்கும் நாளைக்கு ஓ மெட்ராஸ் ஃபேமிலியோடு ஒரு இடத்துக்கு போகணும் உன்னைப் பார்த்தா எனக்கு ரொம்ப போ பிடிச்சது நீயே வந்துடுறியா சரி ஃபோன் நம்பர் உன்னுடைய போ இது குடுத்துரு ஆட்டோ இது போன் நம்பர் இருக்கா கார்டு இருந்தால் கொடுத்துட்றியா ஆ கார்டு கொடுத்தீனியா நான் நாளைக்கு கூப்பிட்றேன் ஆ காலையில் எழுந்து காலையில் கூப்பிட்டுர்றேன் கூப்பிட்டொன்னே வந்து அப்புறம் எங்கே போகிறதுனு சொல்கிறேன் எது எங்கெங்க போகிறதுனு அங்கெல்லாம் போய்விட்டு வந்துக்கலாம் போய் எப்பவுமே உன்னையே கூப்பிட்றேம்பா எனக்கு உன்னை பிடிச்ச ஒன்று ம்